ஆ வணக்கம் மேடம் ஜீ சூ சூப்பர் மார்க்கெட்டு ஆ ஆ ஆமாம் மேம் ஜீ சூப்பர் ஆமாம் ஆமாம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் சரிங்க மேம் சரிங்க மேம் வாங்க்கலாம் மேம் ஆ கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக மேடம் நீங்கள் ஒன்றும் பிரச்சின இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஆளுக்கு செய்கிற மாதிரி வேணுங்கிறத திங்க்ஸு என்னென்ன வேணுங்கிறத எனக்கு சொல்லியிருங்க ஓகேங்களா எவ்வளோ பேருங்கிறத சொல்லும் போது தான் நீ உங்களுக்கு கிலோ கணக்கில் வேணுமா இல்லை என்னங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு அரேஞ்சு பண்ணிக் கொடுத்துர்றேன் நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது மேடம் ஃப்ரூட்ஸும் இருக்குது ஓகேங்களா ஃப்ரூட்ஸ் வேணாலும் வாங்க்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ ஆமாம் மேடம் அப்படியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஃப்ரூட்ஸ் என்ன கேஜிங்கிறது எத்தனை வேணும் இல்லை வ எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு பழம் வைங்க போதும் இல்லை சார் எங்களுக்கு மூணு மூணு பழம் ரெண்டு ரெண்டு பழம் ஒரு பழம் போதும் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிக்கு தான் அப்படின்னாலும் நான் பண்ணிக் கொடுக்கறேன் மேடம் இல்லை க்ராண்டா பண்ணுனாலும் உங்களுக்கு ஒன்போது தட்டில் உங்களுக்கு பத்து பதினஞ்சு தட்டு எத்தனை தட்டு வேணாலும் நாங்களே தாம்பாளத்தில் வெச்சு இது பண்ணிக் கொடு சரிங்க மேடம் சரி ஆ பண்ணிக்கலாம் மேடம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மேடம் சரி மேம் சரி மேம் இப்போ சரிங்க மேடம் சரிங்க மேடம் பண்ணிரலாம் மேடம் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ சரி மேடம் ம் ப ப பேக்கு பேக்கு ஆ சரிங்க மேம் சரிங்க சேரி சரி வச்சுர்லாம் மேடம் ஓகே மேடம் சரி மேடம் சரி ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே நான் பண்ணி விட்டுர்றேன் மேடம் அதுக்கப்புறம் இந்த அரிசி சொல்லுங்கள் ஆ சரி மேடம் இந்த அரிசி ஆ சொல் சரி மேடம் சரி மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே ஓகே மேம் ஆ சரி இல்லை நான் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஃபேவராக இல்லை மேடம் நம்மளுது ரொம்ப கம்மிங்கிறதால தான் நீங்கள் எனக்கு கால் செக் பண்ணியிருக்கீங்க இல்லாட்டி கஸ்டமர் எப்படி எனக்கு கிடப்பாங்க ம் சரி சரி சரி சரி சரி சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் சரி ஓகே மேடம் ஒன்றும் பிரச்சின இல்லை எனக்கு லிஸ்ட்ட நான் பார்த்துக்குறேன் மேடம் ஆ சொல்லுங்கள் மேம் கண்டிப் கண்டிப்பாக கண்டிப்பாக எவ்வளோ ஃபேவர் பண்ண முடியுமோ நான் ஃபேவர் பண்ணித் தர்றேன் மேடம் ஒன்றும் பிரச்சின இல்லை இது இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நான் நல்லபடியாக பண்ணித் தர்றேன் மேடம் ஒன்றும் பிரச்சின இல்லை நான் உங்கள் லிஸ்ட்ட பார்த்துட்றேன் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு என்னோடய வ அந்த தட்டுக்குள்ளதும் இந்த ஜாமானுக்குள்ளதும் என்னான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் லிஸ்ட்டே உங்களுக்கு ரெண்டுக்குமே ப்ரைஸ் போட்டு அனுப்புகிறேன் ஓகேங்களா அதில் என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள் அப்புறம் பேமெண்ட்டு என்ன எப்படிங்கறத பார்த்து நம்ம பேசிக்கலாம் மேடம் ஆ சரி மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நீங்கள் அனுப்பி விடுங்க லிஸ்ட் நான் உங்களுக்கு லிஸ்ட்டை பார்த்து என்னெனாங்கற பேமெண்ட்டு அனுப்பி விட்றேன் அப்புறமா பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம் நாளைக்கு ஈவ்னிங் நான் ஃபோன் பண்ணுறேன் மேடம் ஓகே டேங்க் சரிங்க ஆ ம் சரி கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் ஓகே டேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெல்கம் மேம் தேங்க் யூ